எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் பூம்புகார் இருக்குது பூம்புகாரில் வந்து பீச்சு கடற்கரை இருக்குது அந்த பூம்புகார் கடற்கரை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேஸ்சு அங்கே வந்து கடற்கரையில் பார்த்தீங்னா நிறையா ஃபீஷ்ஷு வெரைட்டி வெரைட்டியான மீனெலாம் நல்லா ஃபிரை பண்ணி தருவாங்க ரொம்ப டேஸ்ட்டியாயிருக்கும் அதோட அந்த சுற்றுலாதலங்களில் பொறுத்தவரையும் பூம்புகாரெலாம் ஒரு மெயினான பிளேஸ்சு பூம்புகார் அங்கே வந்து பூம்புகாருக்கு முன்னாடி அங்கே கண்ணகி சிலைருக்கும் கண்ணகி கோவலன் கண்ணகி வரலாற்று கதை இருக்கும் அதோட அந்த வந்து மணி மண்டபம்ன்னு சொல்லிட்டு அந்த க கண்ணகி கோவலன் அந்த வரலாற்று கதைகள் அவங்க எப்படில்லாம் வாழ்ந்தாங்க அவங்க காலத்தில் எப்படில்லாம் இருந்தாங்க கோவலனும் கண்ணகியும் வாழ்ந்துகிட்ருக்கம்போது நடுவில் மா இப்போ ஆடலரசி கண்ணகி மாதவி வந்தது இது எல்லாமே சொல்லுவாங்க அந்த கதைலாம் பார்த்தீங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் நல்லா சூப்பராயிருக்கும் அந்த பிளேஸ்க்கெலாம் போனோம்னால் கொஞ்ச நேரம் அந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு அந்த கடற்கரை காற்றெலாம் நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்னா தரங்கம்பாடி தரங்கம்பாடியில் வந்து முக்கியமான பிளேஸ் வந்து தரங்கம்பாடியில் முக்கியமான இடம் வந்து